ஒரு காலகட்டத்தில் என்னோட குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம் இருந்ததால் ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய தருணம் இருந்தது ஸோ அது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்கு தகுந்தமாதிரி ஃபியூச்சருக்கு ஒரு நிலம் வாங்கணும்ன்ற ஒரு இது இருந்தது அதுக்கு என்ன பண்ணுறது ஜுவல்தானும்போது அது லேடிஸ் ஒத்துவரமாட்டாங்க ஸோ இருந்தாலும் நான் இதை செஞ்சே தீரணும்ன்ற ஒரு முடிவெடுத்தேன் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டேன் அது எங்கள் ஃபேமிலிக்கு சொன்னேன் பிடிச்சிருந்தது ஸோ இதைப் பற்றி நான் வாங்குகிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர்கிட்ட சஜ்ஜெஷன் கேட்டேன் இடத்த பற்றியும் அதோட அந்த ஃபீச்சர்ஸை பற்றியும் அதோட டெவலப்மெண்ட்டை பற்றியும் எந்தளவுக்கு நமக்கு உதவும்ன்றத ஸோ இது என்னோட முடிவு வந்து நல்லபடியாக இருந்தது